வாங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும்

ஆமாம் ஆமாம் சொல்லுங்க

எல்லா எல்லா மரமும் இருக்குதுங்க மெயினாக நாங்கள் பண்ணுறது தேக்கில்தான் இருக்குது நீங்கள் உள்ளார வந்து பாருங்க பார்த்துட்டு மேற்கொண்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதைப் பற்றி பேசலாம் இது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் டிஸ்கவுண்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்க செஞ்சுதரோம்

பண்ணுறேங்க பண்ணுறேங்க டோர் டெலிவரி பண்ணுறோம்

ஆ சரி ஓகேமா ஓகே அனுப்பிடுறேன் தேங்க்ஸ்மா ம்